ஆ ஆமாம் நீங்கள் ஆ ஆ சொல்லுங்கள்

நான் நல்லாதாங்க கிளீன் பண்ணிணேன் என்னால் முடிஞ்ச வரை நான் நல்லா நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் கிளீன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணா எக்ஸ்ட்டாவா போட்டு கொடுத்தீங்கனா நான் மீதி வேணா பண்ணித் தரேன்

நான் ஃபுல்லாக அதை நல்லாதாங்க கிளீன் பண்ணிவிட்டு வந்தேன் நான் நல்லாதான் நா நல்லாதாங்க கிளீன் பண்ணிணேன் உங்களுக்கு அப்படி திரும்ப கிளீன் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்டா வேணா போட்டுக் கொடுங்க நான் கிளீன் பண்ணித் தரேன் நீங்கள் இப்போ ஒரு ஐநூறுவாவாச்சும் போட்டுக் கொடுங்கங்க நூறுரூவாய்க்கு நான் எப்படிங்க பண்ணித் தர முடியும் நான் மற்ற இடத்துலலாம் நிறைய பண்ணிக் கொடுப்பாங்க நீங்கள் என்னாங்க இப்படி சொல்றீங்க

ஒரு முந்நூறுபாயாச்சும் சேர்த்து கொடுங்கங்க நான் நாளைக்கு வரேன் சரிங்க நான் வரேங்க ஆ ஓகே